எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது ஒரம்பர கெஸ்ட்டுங்க யாராவது வந்தாங்கன்னால் பேசினே ஆளுக்கு ஒரு வேலை வெங்காயம் கட் பண்ணி கொடுப்பாங்க தக்காளி கட் பண்ணி கொடுக்கறது ஆளுக்கொன்றா பேசிக்கிட்டே கொஞ்சம் எங்கள் கதை அவங்க கதை அவங்க எப்படி இருக்கிறாங்க நாங்கள் எப்படி இருக்கிறோம் எல்லாமே பேசினு ஒன்றா சேர்ந்து சமைப்போம் சாப்பாடு சமைக்கிறது பேசினே சமைச்சிடுவோம் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அதே டைமு ஆளுக்கு ஒரு வேலையை செய்வோம் நாங்கள் ஒருத்தர் எதாவது குழம்பு செய்கிறதா இருந்தால் கூட எல்லோரும் வந்தாங்கன்னால் ஒருத்தர் அததது குழம்பு ஒருத்தர் பலகாரம் எதாவது செய்கிறதா இருந்தால் ஆளுக்கு ஒரு பலகாரம் செய்யச் சொல்லுவோம் பாயசம் ஒருத்தரை செய்யச் சொல்லுவோம் அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு கைப்பக்குவம் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவம் சமைக்கிறதில் அதனால் டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கிடைக்கும் அதனால் ஆளுக்கு ஒன்றாக் கூட நாங்கள் நீ இதை செய் ஆளுக்கு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு சமைத்து நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாம் ஒன்றா உட்காந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்றா சமைக்கிறது பாயசம் ஒருத்தர் ரசம் ஒருத்தர் சா குழம்பு ஒருத்தர் வைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வித கைப்பக்குவம் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒன்றா சேர்ந்து நாங்கள் சமைப்போம் சமைத்து சாப்பிடுவோம் அது நல்லாயிருக்கும் எங்களுக்கு அதனால் அவங்கவங்களோடய கைப் பக்குவன்றதனால் நாங்கள் பேசிட்டே அதை சமைத்து சாப்பிட்ருவோங்க நல்லாருக்கும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அது